எனக்கு பிடித்த குழந்தை பருவ நினைவுகள் அப்படின்னா சின்ன வயசில் வந்து எனக்கு ஃபங்க்ஷன் பண்ணாங்க காது குத்துகிற ஃபங்க்ஷன்னு பண்ணாங்க அதுக்கு எங்கள் வீட்டில எல்லா சொந்தக்காரங்களையும் கூப்பிடுட்டு கூப்பிட்டு இருந்தாங்க அது முதல் தடவை நான் பார்த்த பெரிய ஃபங்க்ஷன் அதில் நிறையா பேர் வந்துருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது நிறைய நான் பூவால் பூப்போட்டு பூவால் அலங்கரித்து அதற்கப்றம் ஃபங்க்ஷன் பண்ணாங்க ரெண்டு நிறைய பெரிய பெரிய லட்டு எல்லாம் செஞ்சாங்க சொந்தக்காரங்களுக்கு சமைச்சி பிரியாணி செஞ்சு போட்டோம் அது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னமும் என்னுடைய மனதில் அப்படியே இருக்கு அந்த நினைவுகள் எல்லாம் அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதற்கப்றம் நாங்கள் வெளியே போயிருந்தோம் டூருக்கு நிறையா கூப்பிடுட்டு போவாங்க எங்கள் அப்பா கூட போயிருக்கேன் திருமூர்த்திமலை அமராவதி அணை இந்த மாரி இடத்துக்கெல்லாம் போயிருக்கோம் கொடைக்கானல் போயிருக்கோம் அதெல்லாம் ரொம்ப மறக்கவே முடியாத நிகழ்வு நிகழ்வாக இருக்கும் எனக்கு வேறு என்னன்னா முதல் தடவை காட்டுக்கு போனோம் சிறுவாணி ஃபால்ஸ் பார்க்க அந்த காட்டுக்கு போனோம் முதல் தடவை நான் பார்த்த அடர்ந்த காட்டுப்பகுதி அது ரொம்பவே அடர்ந்த காடு நிறைய மரங்கள் எல்லாம் ரொம்ப நீள நீளமான மரங்களாக இருந்துச்சு அதெல்லாம் மறக்கவே முடியாது தண்ணீர் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு அது இப்போ நினச்சாலும் ரொம்ப சந்தோசமாக இருக்கு அந்த மாதிரி அழகான நிகழ்வுகள் அதெல்லாம்